நாங்களே இப்போ குடும்பத்தோடு சிட்டியில் தான் இருக்கோம் நாங்கள் எப்போ எங்கள் பூர்விகடத்தோடு தொடர்பு வச்சிப்போன்னால் எதனால் ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது தான் நாங்கள் அங்கே போவோம் தீபாவளி பொங்கல் அப்புறம் ஊர் திருவிழானால் நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் பூர்விகத்துக்கு போய்விடுவோம் அதுவும் அங்கே பொங்கல்னால்தான் கிராமத்தில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் எல்லோரும் அப்போ ஊரே ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் வீட்டு வாசலில் வந்து இந்த கலர் பேப்பர்ஸெலாம் கட்டி விடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொங்கல்னாவே வீட்டில் செய்ய மாட்டோம் எல்லோருமே சமத்துவமா போய் கோவிலில் போய் சமத்துவ பொங்கல்தான் வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பொங்கல் அன்றைக்கு வந்து நிறையா விளையாட்டு போட்டிகளெலாம் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுவும் ஊரே சேர்ந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அப்போ வந்து பெண்களுக்குனு கூட தனியாக கண்டெக்ட் பண்ணுவாங்க கோலப்போட்டியெல்லாம் கூட கண்டெக்ட் பண்ணுவாங்க அதனால் கோலப்போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு யார் வரை நல்ல மார்க் எடுக்கிறா அப்படினு கூட பார்ப்போம் அப்போ வந்து கிஃப்ட்டெல்லாம் கூட கிஃப்ட்டெல்லாம் கூட பெருசாகலாம் இருக்காது சும்மா ஒரு டம்ளர் சோப்பு டப்பா அதுதான் அப்படிதான் இருக்கும் ஆனால் அதுக்கே ஆசைப்பட்டு ரங்கோலி நல்லா பெருசு பெருசாக கோலம் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தவக்களை போட்டி லெமன் இன் த ஸ்பூன் இந்தமாதிரிலாம் கூட கண்டெக்ட் பண்ணுவாங்க செம்ம ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கோவிலில் வந்து எப்பவுமே வந்து நாங்கள் வந்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம ஆனால் கோவிலுக்குப் போவோம் அதுவும் வந்து பூவெலாம் வந்து வெளியிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போகமாட்டோம் எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே வந்து நிறைய பூ கிடக்கும் நாங்களே பூ பறித்து பூ கட்டி கோவிலுக்கு எடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லார் ஊரிலியுமே வந்து கிராமத்தில் வந்து குளம் இருக்கும் குளத்துல குளத்துல யார் ரொம்ப நேரம் குளிக்கிறா எவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்கிறானு சொல்லிட்டு நாங்கள் நீச்சல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டோம் நாங்கெல்லாம் உள்ளேயே இருந்து ரொம்ப நேரம் மூச்செல்லாம் பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மீன் பிடிப்போம் குளத்துலியே வந்து மீனே இல்லைனாலும் வந்து நாங்கள் எங்கள் ஷாலை எடுத்து போட்டு மீன் வருதா வருதானு சொல்லிட்டு மீன் பிடிப்போம் அப்புறம் தூண்டிலெலாம் போட்டு கூட பார்த்து மீன் பிடிச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மாடியில் போய் பட்டம் விட்டுட்டு யார் பட்டம் வந்து ரொம்ப நேரம் பறக்குது எவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ நேரம் வந்து நாங்கள் பட்டம் விட்டுட்டுருக்கோம் எவ்வளோ தூரம் பறக்குது எவ்வளோ ஹைட்டில் பறக்குதுன்னுலாம் பார்த்துட்டுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி வந்து மரத் இது இருக்கும் புளிய மரம் இருக்கும் மரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் என் ஃப்ரெண்டு என்னை ஆட்டிவிடுவாள் நான் ஊஞ்சல் ஆடிப்பேன் மாற்றி மாற்றி எல்லோரும் வி விளாண்டுட்டுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தினா பக்கத்து வீட்டில் போய் மா மரம் இருக்கிறனால மாங்காய் அடிக்கிறது புளியங்காய் அடிக்கிறது கொய்யாக்காய் அடிக்கிறதுனு சொல்லிட்டு அடித்து சாப்பிடுவோம் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிறத விட பக்கத்து வீட்டு மரத்தில் தான் போய் திருடி சாப்பிடுவோம் திருடி சாப்பிடுறது அடித்து சாப்பிடுறது செம்ம ஜாலியாக இருக்கும் அதுவும் அந்த அணில் கடித்த மாங்காயெலாம் வந்து கழு நல்லா கழுவிட்டு எடுத்து சாப்பிடுவோம் அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வயலுக்கு போவோம் அதுவும் சாட்டர்டே சன்டேனால் அம்மா அப்பாகூட வயலுக்குப் போவோம் வயலுக்குப் போகும்போது அங்கே வந்து நிறைய மண்ணுருக்கும் அந்த களி மண்ணை வச்சு நல்லா பொம்மை செய்வோம் ஒரு கிளி மாதிரி ஒரு வீடு மாதிரி இந்த மாதிரில்லாம் செய்வோம் அதுக்கப்புறம் அங்கே போர் செட் இருக்கும் போர் செட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து குளிப்போம் செம்ம ஜாலியாக இருக்கும் ஒவ்வொருத்தங்க மேல் தண்ணி அடித்துக்கிட்டு ஜாலியாக குளிப்போம் அதுக்கப்புறம் அங்கே மரத்தில் வந்து குருவிக்கூடு கட்டியிருக்கும் அந்த குருவிக்கூடு எப்படா கீழே விழும் பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுப்போம் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பறவைகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு குருவி கிளி மயில் அந்த மாதிரி கத்திக்கிட்டேயிருக்கும் ரொம்ப மன அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சன்டேலாம் ஆச்சுன்னா எல்லார் வீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு அரிசி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வெளியில் வந்து நாங்கள் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம் அது வந்து தனி தனியாக பிரித்துப்போம் யார் யார் நல்லா செய்கிறானு சொல்லி பிரித்து அப்போவே வந்து கூட்டாஞ்சோறெல்லாம் ஆக்கி சாப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா எல்லார் வீட்டிலேயும் வந்து தேங்காய் மரம் பனை மரம் அதெல்லாம் இருக்கும் அப்போ வந்து நுங்கு எடுத்து சாப்பிடுறது இளநி எடுத்து சாப்பிடுறது அப்புறம் அந்த தேங்காய் ஓடெல்லாம் வச்சுட்டு வண்டியெலாம் செஞ்சு விளையாடுவோம் நுங்கில் வந்து ரெண்டு பக்கம் ஒரு குச்சி சொருகி அத ஒரு வண்டி மாதிரி செஞ்சு விளையாடுவோம் இந்தமாதிரி எங்களுக்கு பார்த்தினா பசுமை நினைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வந்து சிட்டியில் இருந்தாலும் நான் எனக்கு அப்போத்துலருந்தே வந்து எங்கள் கிராமம் தான் பிடிக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுத்துச்சி நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியான நாட்கள் இப்போ நான் சிட்டியில் இருக்கிறத வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு ஒரு பெரிய பசுமை நினைவுகளே கிடையாது நான் இருந்த வரைக்கும் எங்கள் கிராமத்தில் வந்து அவ்வளோ நினைவுகள் இருக்குது இப்போயும் நினச்சி பார்த்தாலும் எனக்கு அங்கே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன்